ஹலோ சார் மங்களம் ஹோட்டலுங்களா நான் வந்து காலையில் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன் இன்றைக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவோடய ஆனிவெர்சரி எல்லா கெஸ்ட்டு சித்தி சித்தப்பா பெரியப்பா ப அவங்க பசங்க என்னோடய ஃபேவரெட் என்னோடய ஃபேவரெட்டான சித்தி எல்லோருமே வந்திருக்காங்க நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து சிக்கன் பிரியாணி தந்தூரி சிக்கன் ரைஸு மட்டன் மட்டன் கிரேவி ரோட்டி அதெல்லாம் வந்து நான் டென் ஓ க்ளாக்கே ஆர்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போது வந்து திடீர்னு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பூஜா சஞ்சனா அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்துவிட்டாங்க இப்போது வந்து நாங்கள் எல்லோருமே எங்கள் அப்பா அம்மாவோடய ஆனிவெர்சரிக்காக எல்லோருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நாங்கள் நான் டென் டென் ஓ க்ளாக்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆனால் இப்போது டூ ஓ க்ளாக் ஆகுது இன்னும் ஏன் ஃபுட்டு வரலை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் நல்ல ஹோட்டல் தானே நான் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கேன் உங்கள் ஹோட்டலில் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே நீங்கள் மேனேஜர் நம்பர் கொடுங்க நான் அவங்கக்கிட்டயே பேசிக்கிறேன் ஏன் இவங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோருமே நாங்கள் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டிருக்கோம் இ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சிக்கனுக்காக வெயிட் பண்ணிட்டிருக்காங்க நான் ஃபோன் ப ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஆர்டர் எங்கேன்னு கேட்டாலும் அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸே கொடுக்கல ஏன் இப் இப்படி தான் பண்ணுவிங்களா நான் கம்முன்னு வேறு எதாச்சி ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் தான் கிருஷ்ணகிரிலேயே பெஸ்ட்டு ஹோட்டலு அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் அவங்கெல்லாம் சொன்னதுனால் தான் உங்களோடய கடையில் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எப் நான் மறுபடியும் எப்போது ஃபோன் பண்ணணும் மேனேஜருக்குன்ட்டு எப் இப்போவே எனக்கு ஃபோன் நம்பர் அனுப்புங்கள் நீங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ் சொன்ன அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்னால் தான் உங்களோடய ஹோட்டலில் நான் ஆர்டர் பண்ணேன் இப்போது நீங்கள் எனக்கு எப்போது ஃபோ எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு இப்போ எனக்குச் சொல்லுங்கள்